ஒரு வருஷத்துக்கு முன்னால் அப்படிங்கிறதுனா என்னோடய பொண்ணோடய மேரேஜு சொல்லலாம் அவள் வந்து லவ் பண்ணுறேன் அப்படினு சொல்லி சொன்னால் சரி நாங்களும் வந்துட்டு எல்லோருமே பேசி முடிவு எடுத்துவிட்டு எங்கள் எங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க எங்கள் ஹஸ்பெண்ட் ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லோருமே பேசி ஒரு முடிவு எடுத்துவிட்டு நாங்கள் அலைன்ஸை பார்த்தோம் அந்த மாப்பிளைய பார்த்தோம் பார்த்து எங்களுக்கு எல்லோர்க்குமே விருப்பமாக இருந்துச்சு விருப்பம் ஆனதும் அப்புறம் நாங்கள் வந்து அவளுக்கு மேரேஜ் பண்ணி வைச்சுட்டோம் ஏன்னால் வந்து ஒரு பொண்ணு பார்க்குற படலம் ஒரு மாப்ளை பார்க்கப்போற படலம் அதெல்லாம் ஒன்றும் நடக்காமல் இந்த ஒரு மேரேஜ் நடந்தது வந்து எங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாகவும் இருந்துச்சு ஒரு சந்தோஷமாகவும் இருந்துச்சு அதுக்கப்புறம் நாங்கள் அவங்க வீட்டுக்கு போவது நான் அவங்க எங்கள் வீட்டுக்கு வரது அதெல்லாமே வந்து ஒரு புது அனுபவமாக எங்களுக்கு இருந்தது என்னன்னால் இவங்க எங்கள் கல்ச்சர்படி பார்க்குறப்ப நாங்கள் மலையாலிஸ்ஸு எங்கள் கல்ச்சர் பார்க்குறப்ப அது ஸோ டோட்டலாக வேறு இது வந்து ஒரு டோட்டலாக வேறையா இருக்கிறப்ப பார்த்து பார்த்து ஒவ்வொன்றும் கேட்டு கேட்டு செய்யுறதுக்கு ஒரு ஒரு இதாக இருந்துச்சு எங்களுக்கு அப்புறம் வந்துட்டு இதெல்லாம் இப்போ முடிஞ்சு நல்லபடியாக ரெண்டு பேரும் நல்லா ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க இப்போ எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு அவங்க குலதெய்வ கோயிலுக்கு எல்லாம் ஒரு ஃபேமிலியாகவே போயிட்டு வரப்போது ஒரு புது அனுபவம் அதாவது எங்களோடய கல்ச்சரில் இருந்து வேறுபட்டு போயி பார்க்குறோம் அப்படிங்கிறது இந்த ஒரு வருஷத்தில் எங்களுக்கு ஒரு புது அனுபவமாகவும் புது ஒரு க இதாகவும் இருந்துச்சு எங்களுக்கு